இப்போ கழுகு பார்த்தீங்கன்னா கழுகு வந்து மேலே பறந்துகிட்டு இருக்கும் அது பறந்துட்டு சத்தம் போட்டு பறந்துகிட்டே இருக்கும் அது எதுக்கு பறக்குதுன்னா அது கீழே வந்து அது ஏதாவது ஒரு இறை வந்து அதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஏதாவது அது கீழே ஓடிகிட்டு இருக்கும் அதுவே காக்கா பார்த்தீங்கன்னா காக்கா வந்து நம்ம சாப்பாடு போட வரும் போது அது ஒன்று தான் வந்து சாப்பிடும் அதுவே வந்து அது ஒன்று மட்டும் தனியாக சாப்பிடாது அது இருக்கிற கூட்டத்தை எல்லாம் சேர்த்து கத்தி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும் அதே மயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில் மழை வரதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த தோகை விரித்து ஆடி ஆடிட்டு இருக்கும் போது அது நமக்கு ஒரு மழை வர போகுதுன்னு அப்டின்னு ஒரு அறிகுறி காமிக்கும் மயில் வந்து கோழி பார்த்தீங்கன்னா அது வெளியில் போனால் கத்திக்கிட்டே இருக்கும் கோழி எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கும் அந்த கத்தறது வந்து நம்ம போய் பார்த்தோம் ஏன் கத்திக்கிட்டு இருக்குதுனு நம்ம போய் பார்த்தோம்னா அது ஒரு பாம்பு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு அறிகுறியை காமிக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இதே பறவை பார்த்தீங்கன்னா மவுரு அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பறவை நிறையா பறந்துகிட்டே இருக்கும் ஏன் ஏன் பறக்குதுன்னு நம்ம போய் பார்த்தோம்னா அது வந்து யாராவது புதுசாக காட்டுக்குள்ளே அது வராங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அது அறிகுறி அது பக்கத்தில் அதோடய இதுக்கு சர்க்குளுக்கு வந்து அறிகுறிக்கும் காமிக்கும் அதனால் தான் அந்த பறவை வந்து சுற்றிக்கிட்டே பறந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்